இப்போ பார்த்திங்கள்னா எழுத்துப்பணினு சொல்லும் போது வந்து எனக்கு வந்து குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதைப்பத்தி வந்து நான் ஃபுக் எழுதி வெளியவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து குக் பண்ண தெரிஞ்சவங்க பண்ண தெரியாதவங்க அவங்க படித்து பார்த்துட்டு அவங்க செய்ய அதை செஞ்சு இது பண்ணும் பொழுது அது வந்து எனக்கு மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதுதான் எனக்கு ஒரு லட்சியமாகவும் இருக்குது அது அதை பார்த்து இப்போ வந்து குக் பண்ண தெரியாதவங்க பயனடையிறாங்க இல்லையா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது